ஹலோ எங்களை பற்றி திறமைகள கேட்ருக்கீங்க நாங்கள் வந்து நல்லா நீச்சல் அடிப்போம் நல்லா திறமியாவும் எல்லா வேலைகளும் செய்வோம் வயலில் காட்டில் விவசாயமும் செய்வோம் நல்லா நிலத்துங்கள்ல வேலையும் செய்வோம் தென்னை மரங்கள் இருக்குது தென்னை மரத்துங்களுக்கு தண்ணி காட்டுவோம் வயலுங்களில் வந்து நெல் அறுவடை பண்ணுவோம் ராகி கம்பு எல்லா விளைச்சலும் எடுக்குவோம் நாங்கள் எல்லா எங்கள் திறமைலே நாங்கள் செய்வோம் எங்களை விட்டுவிட்டு வெளியில் போயிவிடுவாங்க எங்கள் வீட்டுக்கார் வியாபாரத்தங்களுக்கு அதனால் எல்லா தொழிலையுமே நாங்களே செஞ்சிக்குவோம் தக்காளி போட்டால் கத்திரிக்காய் போட்டால் காய் வகைளெல்லாம் செஞ்சு நாங்களே அறுவடை பண்ணி இங்கேருந்து மெட்ராஸ் வரைக்கும் எடுத்துரு போவோம் கோயம்மேடு மார்க்கெட்டு வரைக்கும் எடுத்துன்னு போய் வியாபாரம் பண்ணிவிட்டு வருவோம் சில வகைல சாப்பாடு செய்யறத்தில் வந்து நான் பத்து பன்னெண்டு வயிசுலந்தே செய்வேன் இன்னிக்கு அறுபது வயிசாவுது எனக்கு எல்லா தரமான பொருளும் செஞ்சே ஒன்று கூட வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க நல்லா டேஸ்டாகவும் சுவையாகவும் காரம் உப்பெல்லாம் கரெக்டாக செய்வேன் எதையுமே திங்க் பண்ண மாட்டோம் செய்யிற சாப்பாடு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க சொந்தக்காரங்களை வெளியில இருந்து வரவுங்களை ஒரு விருந்தாளியாக வர்றவுங்க எல்லாமே என்ன பாராட்டு விழா தான் கொண்டாடுவாங்களே தவிர எதுவுமே எனக்கு சொல்ல மாட்டாங்க நான் அந்த அளவுக்கு திறமியா செய்வேன் எல்லாமே நான்